ஹலோ ஜனப்ரியா சூப்பர் மார்க்கெட்டா ஃப்ரூட்ஸ் வேணும் எங்களுக்கு ஆப்பிள் ரெண்டு கிலோ ஆரஞ்ச் ரெண்டு கிலோ கொய்யா ரெண்டு கிலோ வேணும் ம் ரேட்டுலாம் எவ்வளோ இதெல்லாம்

ம் இதெல்லாம் எங்கே இருக்குது காம்மிக்க முடியுமா

நான் இதோ பார்த்துட்டு சொல்கிறேன் இதெல்லாம் எவ் இவ் மத் மற்ற பழங்கள்லாம் எவ்வளோ

ஜூஸ் போடுற மாதிரி தான் வேணும் எரநூறுபாயா ம் ஆ ஓகே ஓகே தேங்க்ஸ் ப்ரோ இதோ பார்த்துக்கிட்டே இருக்கோம் சப்போட்டாலாம் எவ்வளோ

நல்லா இருக்குமா இங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆ ஹ வெச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்குமா

ம்

ஓகே ஓகே ஓகே நல்லாயிருக்கும்ல ஐட்டம்ஸுலாம் நல்லாயிருக்கும்ல ஆ ஓகே தேங்க்யூ